ஆ ஹலோ சார் ஆ ப்ரின்சிபலா சார் சார் நான் வந்து சந்துரு பேசுகிறேன் சார் ஃபிசிக்ஸ் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டூடண்ட் சார் நான் ஆ நான் வந்து செகண்ட் இயர் சார் சார் இல்லை சார் அது என்னோடய ஐடின் கார்ட் வந்து நான் தொலைச்சிட்டேன் சார் பேக்கில் தான் வெச்சிட்டுருந்தேன் எங்கே மிஸ் ஆச்சுனே தெரில சார் ப்ராப்பரா தான் சார் நான் வெச்சி என்னோடய ஜிப்பில் தான் சார் பூட்டி வெச்சிருந்தேன் ஆனால் எங்கே போச்சுன்னு தெரியல சார் சார் இல்லை சார் ஸாரி சார் நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் சார் காலேஜ்லேயும் என்னோடய பேக்கில் நல்லா தேடி பார்த்தேன் வீட்லேயும் நல்லா தேடி பார்த்துட்டேன் சார் தப்பு தான் சார் நான் எங்கள் ஹெச்ஓடி வேறு உள்ளே விட மாட்றாங்க சார் ரெண்டு நாளாக நான் வெளியே தான் நின்னுட்டுருந்தேன் எப்போ நீங்கள் ப்ரின்சிபல்ட்ட பேசிவிட்டு லெட்ரு எழுதிவிட்டு எடுத்துட்டு வரியோ அப்போதான் நான் உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்யூ சார் இந்தமாரி ஹெச்ஓடிக்கிட்டேயும் லெட்ரு வேணும் சார் இந்தமாதிரி உங்கக்கிட்டே லெட்ரு எழுதிட்டு வந்தால் தான் உள்ளே விடுவேன் ஐடின் கார்டு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அந்த லெட்டரையும் எழுதி கொடுத்திட்டீங்கன்னா நான் வந்து உங்கக்கிட்டே வாங்கிட்டு போய்ட்டு அவங்கள்ட்ட காம்மிச்சிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறேன் சார் ஐடின் கார்டு வர வரைக்கும் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் எக்ஸாம் வேறு வருது சார் கொஞ்சம் சீக்கிரமாக ஐடின் கார்டு கெடைச்சா நல்லா இருக்கும் சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்